எங்கள் கிராமத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீர் பாசனங்கிறது வந்து கிணத்து பாசனம்னு தான் சொல்ல முடியும் கிணத்து பாசனத்தில் நிலைமை இங்கே எப்படி இருக்குன்னா சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை ஏன்னால் நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாக கீழே போயிடுச்சு அதனால் கிணத்தில் தண்ணி வந்து அந்தளவுக்கு முதலில் இருக்கிற மாதிரிலாம் இல்லை ஆக அதை நம்ம வந்து இந்த மோட்டரை வச்சு உறிஞ்சி எடுக்கிறோம் சீக்கிரமாக அது வந்து காலி ஆயிடுது திரும்பி அந்தளவுக்கு பழைய அளவுக்குலாம் ஊறி வரலை அதிகமான நேரங்களை எடுத்துக்குது அதில் இது வந்து நல்ல படியாலாம் இருக்குன்னு சொல்லலை மோசமாக தான் போய்ட்டிருக்கு இந்த இந்த இது இந்த நிலமையில் இந்த தண்ணியை வச்சுக்கிட்டு பயிர்கள் வந்து சொல்லும்படியாகலாம் ஏதும் அதிகமாக செய்ய முடியலை ஒரு அத்தியாவசியமான காய்கறியான தக்காளி மிளகாய் அப்புறம் கத்திரிக்காய் இது மட்டும் தான் இப்போதைக்கு போட்டு ஓரளவுக்கு வீட்டுக்கு தேவையான அளவுதான் கொடுக்க முடியுதே தவிர ஊருக்கு கொடுக்க கூடிய அளவுக்கு இன்னும் இந்த பாசனத்தில் வாய்ப்பு குறைவாக தான் இருக்கு